நல்லா ஆரோக்கியமான விலங்குகள்லானா வீட்டில வளர்க்கற ம் பசும் அதுக்கப்புறோம் கோழி முயல் ந ம ஆடு இந்த மாதிரி கிளி இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கறது வந்து நல்ல விலங்குகள் அப்போ வந்து ப என்ன நல்ல விலங்குகளுன்னு சொன்னால் ம நாங்கள் வந்து மாடு வச்சிருப்போம் மாட்ல வந்து நாங்கள் மு பசு மு பசு மாட்ல வந்து பால் கறந்து அதை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக குடிப்போம் பசங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் அதுக்கப்பறோம் தயிரெல்லாம் போட்டு அதில் எல்லாரும் கொ சாப்பிடுவோம் அது வந்து நல்லா விலங்குகள் அப்போ வந்து கோழி வளர்க்குறோன்னா கோழி வந்து முட்டை கொடுக்குது அதெல்லாம் சத்தான பொருள் பொருட்கள் ச வீட்டுல வந்து சத்தானதே நம்ப வெளியில வாங்காமல் வீட்லையே சத்தான பொருட்களை வந்து சாப்புடல்லாம் அதுக்கப்புறோம் இந்த முயல் எல்லாம் நல்லா விலங்குகளுன்னு சொல்லாம் வெளியில காட்ல வெ வெ வலிய வளர்க்கறதுன்னா யானை குதிர ஒட்டகம் இவ் மான் இதெல்லாம் வந்து காட்டுல வெள விளைக்கிற வளர்கிற விலங்குகள்